ஹலோ ஆ அகிலாண்டீஸ்வரி நர்சரி கார்டனா ஆ என்னென்ன செடி வகை இருக்குது எங்களுக்கு வீட்டில் வீட்டில் ஃபங்க்ஷனு கொஞ்சம் செடியெல்லாம் வேணும் ஆ என்னென்ன செடி வகைகள் இருக்குது

ஆ

ஆ சரி இது வெளியில் ஆ மொத்தமாக வாங்கறதினால வெளியில் கொடுக்கற விலைய விட கொஞ்சம் கொறச்சு தந்தால் தேவலாம் வெளியில் எவ்வளன்னு கொடுக்குறீங்க ஒரு செடி

நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு ஒவ்வொன்று செடி கொடுத்தனுப்பணும் அதனால் கொஞ்சம் விலை கம்மி பண்ணி தர்றீங்களா ஆ சரி நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணுவீங்களா இல்லை நாங்கள் குட்டி யானை எதுவும் எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கணுமா ஆ அப்பன்ன ஆ அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சே உங்கள்கிட்ட இருக்கிற பூச்செடி வகையில் எல்லாத்திலயும் ஒரு நூறு நூறு எல்லாத்தையும் கொடுத்தா ஆ டோர் டெலிவரி பண்ணீங்க ஆ சரி டோர் டெலிவரி பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லது ஆ பைசா வந்து என்ன இது பண்ணி விட்ருலாமா ஆ ஜிபே பண்ணலாம் ஜி ஜிபே பண்ணலாமா இல்லாட்டி நீங்கள் டோர் டெலிவரி பண்ணம் போது நீங்கள் கூட ஓனர் கூட வந்தீங்கன்னால் வந்து வந்து இறக்கிட்டு ஆ சரி சரி ஆ ஆ சரிம்மா வேறு வந்து நல்ல செடியாக மட்டும் கொடுத்தனுப்பிடுங்க இது வந்து திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி மாற்றாம நல்ல செடியாக மட்டும் கொடுத்தனுப்பிருங்க

ஆ சரி சரி ஆ ரொம்ப ஆ சரி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி ஆ சரி